நம்மளுக்கு வந்து விளையாட்ற மூலியமாக மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும் இப்போ யாரோ ஒருத்தர் மூட் அப்செட்ல உக்காந்ட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம ஒரு கேம்ஸு ஒரு விளையாட்டு நம்ம வந்து சொல்லி அவங்கள அந்த விளையாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள நம்ம ஒரு விளையாட வைக்கும்போது அவங்களோட அந்த மன அழுத்தத்துல அவங்க உக்காந்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் உக்காந்திருக்கும்போது அந்த அந்த கஷ்டத்தை அவங்க மறந்துடுவாங்க மறந்து நம்மக்கூட விளையாடும் போது அந்த விளையாட்டோட ஜாலி தான் இருக்குமே தவிர அந்த முன்னாடி உட்காந்து கவலையாக உக்காந்திருந்தாங்க பாருங்கள் அந்த கவலையே இருக்காது அதனாலையே அவங்க மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் விளையாட்டு வந்து ஒரு நல்ல வந்து மகிழ்ச்சிய தரும் நம்ம வந்து விளையாடு விளையாடும்போது அது ஒரு அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து நம்ம விளையாட்டுக்குள்ள வந்து மூழ்கிருவோம் அதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அதில் நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அதனால் அந்த கஷ்டம் வந்து அந்த மன அழுத்தத்த வந்து கண்டிப்பாக குறையும் ம விளையாடுவது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும்